இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டெயிலியுமே வந்து அத்தியாவசியமாக ஆயிடுச்சு தினமும் தண்ணி இல்லைனா வந்து மனிதரால் வந்து இருக்கவே முடியாது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் எழுதுறச்சதுலருந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து தண்ணி வந்து தேவைப்படுது அத்தியாவசியமாக இருக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் ஸ்கூல் போகிறவங்க ஆஃபிஸ் போகிறவங்களாம் குளிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படுது வீட்டு வேலைகள் செய்யுறதுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு அதை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறத்துக்குன்னு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான ஒன்னாக வந்து இருக்கு குடிக்கிறத்துக்கு குளிக்கிறதுக்கு பாத்தரம் கழுவுறத்துக்கு துணி துவைக்கிறத்துக்கலாம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் தண்ணி வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு தண்ணீரை வந்து நம்ம வந்து சேமித்து வச்சிக்க பழகிக்கணும் சேமிச்சு வச்சாதான் பிற்கால சந்ததியினருக்கு வந்து தண்ணீர் வந்து பயன்படும் பயன்படுத்தபடும் அவங்ளால ஏன்னா இப்போ வந்து வெளி ஊர்ல வந்து எல்லாரும் வந்து தண்ணிய வந்து காசு கொடுத்து வாங்கிகிட்ருக்காங்க அந்த நிலம வந்து கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கும் வராம இருக்கறதுக்கு வந்து நம்ப என்ன பண்ணணும் அப்படீனா தண்ணிய வந்து சேமித்து வச்சிக்க பழகிக்கணும் கொஞ்சமான கொஞ்சமாக தண்ணிய யூஸ் பண்ணி சில விஷய எந்தெந்த விஷயத்தில் வந்து தண்ணி நம்ப்ளால் கம்மி பண்ணிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து அதிக படுத்தாமல் தண்ணிய வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக பயன்படுத்தணும் அப்படீனா வந்து நம்ம வந்து தண்ணீரை நம்பளால் சேமித்து வைக்க முடியும்